இப்போது நான் ரீசென்ட்டாக ஒரு மஸ்கிட்டோ பேட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் பட் இது வாங்கினதுலேந்தே எனக்கு வந்து ஒரு பேடு எக்ஸ்பீரியன்ஸு தான் ஏன்னால் நான் இப்போது ஃபர்ஸ்ட் வாங்கினப்பவே பார்த்தீங்கன்னா அதோடய குவாலிட்டியேவே நல்லாயில்லை ஸோ அதோடய பில்டு குவாலிட்டியுமே நல்லாயில்லை பெர்ஃபார்மென்ஸுமே சரியாக இல்லை அதனால என்ன பண்ணேன்னா ரிட்டர்ன் போட்டேன் நான் ரிட்டர்ன் போட்டு செ செகெண்டா செகண்ட் டைம் திரும்ப அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு திரும்ப அனுப்புச்சி விட்டாங்க பட்டு அதோடய குவாலிட்டியுமே ஒன்றும் அதாவது பில்டு குவாலிட்டியும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி சரியாயில்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ரீசார்ஜபிள் மஸ்கிட்டோ பேட்டு தான் பட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ரொம்ப சீக்கிரமே டிரை ஆகிடுது ஸோ அதே மாதிரி சார்ஜு போட்டுறதுக்கான அந்த டைம் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கான டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட யூஸ் பண்ண மாட்டோம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்குள்ள சார்ஜ் ஃபுல்லா டிரை ஆகிடும் அப்புறம் திருப்பி சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது திருப்பி சார்ஜ் போட்டுறப்போ திரும்பி மூணு மணிநேரம் நாலு மணிநேரம் ஆகுது திரும்ப அத ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய பேடு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது இதுக்கு முன்னாடி நான் மஸ்கிட்டோ பேட்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்குறேன் பட் இந்த அளவுக்கு ஒர்ஸ்ட்டான ஒரு குவாலிட்டியை நான் பார்க்கல இது அதுவும் இல்லாமல் சார்ஜிங் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் நம்ம மஸ்கிட்டோ அதை மஸ்கிட்டோ கொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதையுமே ஒன்றும் பெருசாக அது மஸ்கிட்டோவெல்லாம் ஒன்றும் சரியாக கொல்ல மாட்டேங்கிது அதுவுமே ஒரு நெகட்டிவ் தான் அந்த நெட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நெட்டோடய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக தான் இருக்குது பேட்டரி குவாலிட்டி ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது அதனால தான் இப்போ ஏன்னால் இப்போ இந்த ரீசார்ஜபிள் மஸ்கிட்டோ பேட்டை பொறுத்த வரையில் பேட்ரிக்கே தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் ப்ளஸ் அந்த நெட்டு குவாலிட்டியாக இருக்கணும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குது இது வந்து என்னோடய ஒரு பேடு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மஸ்கிட்டோ பேட் வாங்கினதுல